ஜாக்கெட் பழகுன முதல்லையே நான் என்ன செஞ்சேனா எங்கள் அக்காவுக்குதாங்க தைச்சேன் எங்கள் அக்காவோடய அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் கரெக்டாக தான் தைச்சேன் ஆனால் அவங்க போட்ட உடனே பார்த்தாக்கா அவங்க ரொம்ப சிரிடானு சிரிச்சாங்க என்னைய பார்த்து கேவலமாக சிரிச்சாங்க என்னடா இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுச்சி நான் செஞ்ச தவறெல்லாம் என்னங்கிறது அதில் ஆம்கோலை ரொம்ப பெருசாக வச்சு தைச்சிட்டேன் கழுத்த ரொம்ப குறுகளாக வச்சுட்டேன் அது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லாவே இல்லை அதனால் சிரிடானு சிரித்து என்னைய ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் திரும்பி திரும்பி நல்ல விதமாக தைச்சி இவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ கொடுத்த உடனே இப்போ போட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இப்போ யார் கேட்டாலுமே அவங்க சந்தோசமாக சொல்லுவாங்க ஏன் தங்கச்சி தாங்க தைச்சி கொடுத்தா எனக்கு நல்லா தைக்கிறா நீங்களும் கொடுங்க தைச்சி கொடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை கேட்கும் போது எனக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் பாருங்க சந்தோசமாக இருக்கும் இப்போ கரெக்டான அளவில் நல்லாவே நல்லா தைக்கிறேன் நான்